ஹலோ நான் விழுப்புரத்துலேருந்து மணி பேசுகிறேன் சார் ஸ்விகி ஃபுட் டெலிவரிங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்காக கால் பண்ணேன் ஆமாம் சார் சாப்பாடு வந்து சிக்கன் பிரியாணி கிரில் சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆமாம் சார் ஆமாம் சார் ஃபுட் டெலிவரி கூட அப்படியே கொஞ்சம் பாத்திரம் எதுவும் இல்லை இது தட்டு பாத்திரம் எதுவும் இல்லை அதுமாரி டிஸ்போஸ் பிளேட்டு போட்டு கொடுங்க கொஞ்சம் அதுலையே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறிங்களா ஆமாம் சார் ஆமாம் சார் ஓ ஓகே சார் அதே மேரி அமௌண்ட் வந்து ஜிபே பண்ணுற மாதிரிங்களா இல்லை கேஷ் ஆன் டெலிவரிங்களா கேஷ் ஆன் டெலிவரிங்களா ஓகே ரொம்ப நல்லது சார் எவ்வளவு நேரத்தில் வரும் சார் தேர்ட்டி மினிட்ஸுங்களா ஓகே சார் அதே மேரி ஃபுட்டில் வந்து கொஞ்சம் ஓ நார்மல் மீடியம் சைஸ் மட்டும் இருந்தால் போதும் சார் ஆமாம் சார் ஓவராக வேணாம் ஆமாம் சார் ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார்